இப்போ வந்து இதில் உள்ள சிக்கல் என்னென்னா நம்ம வீக் டேஸில் வந்து பஸ்ஸு வந்து நிறையா பேருக்கு கிடைக்காது இந்த மாவட்டத்தில் அதான் பிரச்சனை பஸ்ஸு வந்து கரெக்டாக இருக்காது அது எப்புடின்னா ஏன் பஸ்ஸுலாம் நிறையா இருக்குது ஆனால் ஸ்கூல் டையத்தில் வந்து நிறையா ஸ்கூல்ருக்கனால அதில் உள்ள ஸ்டூடெண்ட் ஏறி வர்றதுனால பஸ்ஸு வந்து அதிகமாக கூட்டமாக ரஷ்ஷாக இருக்கும் ரொம்ப அதனால் வந்து பஸ்ஸு பிரச்சனை இருக்கும் மற்றபடி ஒரு பிரச்சனையும் இருக்காது வந்து தண்ணீர் பிரச்சனை அப்படின்றதுலாம் கிடையாது தண்ணீர் வந்து எல்லா இடத்துக்கும் கரெக்டாக வந்து டிஸ்டிபுட் பண்ணிடுவாங்க தண்ணின்றது இந்த போக்குவரத்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த தினசரி சவால்கள்னா அந்த ஒரு சவாலாக தான் இருக்கும் அதில் வந்து எப்புடின்னா இப்போ வந்து மயிலாடுதுறைனா மயிலாடுதுறைலேருந்து சுற்றி உள்ளது கிட்டே மினி பஸ்ஸுன்னா அது அந்த ஊருக்கு ஒன்று தான் இருக்கும் அந்த ஒரு ஷிஃப்ட்டு வந்து இப்போ சில பசங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து ஒம்போதரை மணிக்கு ஸ்கூலுனா அது ஒம்போதரை ஒம்போது மணிக்கிட்டே தான் அந்த ஒம்போதரை மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டு அந்த ஒரு ஷிப்ட்டில் வந்து தினக்கூலிக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஆளுருப்பாங்க இன்னொருத்தங்க வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஸ்கூல் பசங்களும் அதில் ஏறி போகணும் அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் வந்து எப்புடின்னா ஒரு முப்பது பசங்க தான் வருது போகலாங்க ஆனால் இந்த அதில் அந்த ஊரில் அறுபது பசங்க இருப்பாங்க மற்றபடி சைக்கிளில் போகிறது அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு முப்பது பசங்க தான் போக முடியும் ஆனால் அந்த ஊரில் ஒரு அறுபது பசங்க அறுபது பசங்க பஸ்ஸுக்காக நின்னால் அந்த பஸ்ஸு இல்லாம தினமும் நம்ம லிஃப்ட்டு கேட்டு போகிறது அந்த மாதிரி இருக்குது அது தான் அந்த சவால்களில் அதிகமாக இருக்கும் சிக்கல்கள் வேறு வேறு ஒன்றும் கிடையாது இந்த பஸ்ஸு பிரச்சனை தான் இருக்கும் பஸ்ஸு வந்து எப்புடின்னா அந்த இப்போ மயிலாடுதுறைனா மயிலாடுதுறைக்கு நிறையா பஸ்ஸு வந்தாலும் ஸ்கூல் பசங்களுக்கு பஸ்பாஸ் உள்ள பஸ்ஸு அந்த மாதிரி பஸ்ஸு அதிகமாக இருக்கிறது இல்லை அதான் சிக்கல் வேறு ஒன்றும் சிக்கலெல்லாம் அந்தளவுக் கிடையாது